சிலப்பதிகாரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோவலன் கண்ணகி கதை இதில் வந்து நான் ஸ்கூலில் படிக்கும் போது மணிமேகலை அந்த உருவம் மாதிரியே அவங்களை மாதிரியே நான் அந்த நாடகம் நடித்தேன் அவங்க எப்படி அந்த உண்மைக்காக அவங்க கணவருக்காக அந்த உண்மையை வந்து வெளிப்படுத்த போராடினாங்களோ அதே போல் வந்து நம்மளும் வந்து ஒரு உண்மையை ஒரு இதுக்காக நம்ம வந்து போராடணும் உண்மையை வந்து தெரிவிக்கணும் எல்லோருக்கும் அப்படினு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்